இப்போ தொழில் நுட்பத்தால் என்னோடய பொழுதுபோக்கு எப்படி மாறுச்சின்னு கேட்டிங்கன்னா முக்கியம் முன்னெல்லாம் நான் படம் பார்க்கணும்னா திரையரங்குக்கு தான் போவேன் அப்படி அங்கே கிடைக்கலனா எங்கள் அப்பாவை வந்துட்டு சீடியை வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் வந்துட்டு அந்த இப்போ ஓட்டுறத்துக்குனே ஒன்று இருக்கும் தொலைக்காட்சியில் போட்டு பார்க்குற மாதிரி அதில் தான் பார்த்துட்ருந்தோம் ஆனால் இப்போ தொழில்நுட்பம் வளர்ந்தனால இப்போ ஆன்லைன் இது நம்ம நிகழ்நிலைத்தளங்கள்லாம் நொம்ப வளர்ந்துருச்சி அதில் வந்துட்டு இப்போ புது புது படங்கள்லாம் அதில் விட்டுறாங்க நம்ம அதிலேருந்தே நம்ம தொ தொலைபே இது கைபேசிக்கு பதிவிறக்கம் செஞ்சி நம்ம பார்க்குலாம் ஸோ அந்தமாதிரி ஆகிருச்சி இப்போ அதுக்கப்புறமா இப்போ எல்லோருமே பாட்டு கேட்குறாங்க எல்லாம் பார்க்குறாங்க ஆனால் இதுக்கு முன்னாடி ரேடியோவை காதுக்கிட்ட வச்சிக்கிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு செய்திகள்லாம் வாசிச்சிட்டு இருப்பாங்க அதெல்லாம் கேட்டுட்ருப்பாங்க ஆனால் இப்போ அப்படியே எல்லாம் மாறிப்போச்சி எல்லாம் இப்போ நம்ம சுற்றி ஒரு பத்து பொருள் இருந்துச்சின்னா அந்த பத்து பொருளையும் அடக்கி கையில் குட்டியோண்டு கொடுத்துட்டான் அதுதான் வந்து நம்ம கைபேசியா மாறிருச்சி இப்போ அப்படிதான் நமக்கு இருக்குங்க இப்படி தான் முன்னதுக்கும் இப்போதிக்கும் இதான் நமக்கு வித்தியாசம்